இப்போ விழுப்புரத்தில் வந்து பார்த்தா எனக்கு வந்து ஒரு வரலாற்றுலாம் தெரியும் அது என்னென்னா வந்து இங்கே பக்கத்தில் வந்து விழுப்புரத்திலேருந்து ஒரு அஞ்சு ஏழு கிலோமீட்டர் வரும் அந் தூரத்தில் வந்து ஒரு தும்பரில் வந்து நாகம்மன் கோவில்னு ஒன்று இருக்குது அதில் என்னென்னா வந்து ஒரு பல வருஷம் முன்னாடி அப்போ வந்து விவசாயி ஒருத்தர் வந்து வாய்க்கால் வெட்டிகிட்டு இருந்திருக்கும் போது அந்த இடத்தில் வாய்க்கால் வெட்டிகிட்டே வந்துட்ருக்க இருந்தாரு அப்போ வந்து என்ன ஆகிடுச்சுனா வந்து அந்த இடத்தில் வந்து திடீர்ன்னு வந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு மண்ணில் வெட்டிகிட்டே இருக்கும் போதே என்னென்னு பார்த்தா ஒரு பாம்பு வாலு வெட்டிகிட்டு இருக்கிறாரு அந்த பாம்பு வாலை வந்து அவரு அங்கே வெட்டிகிட்டே அப்படி என்ன ஆகிடுச்சுனா அங்கே இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இரநூறு மீட்டர் இருக்கும் அந்த இரநூறு மீட்டரில் இருந்தே தலை வந்து வெளியில் எட்டிப் பார்க்குது அஞ்சு தலை நாகம் அது எட்டிப் பார்க்குது பார்த்திங்கனா அதோடய முதுகுத் தண்டு வந்து அந்த இடத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அந்த இடத்தில் இருந்து அதோடய முதுகுத் தண்டு வந்து மேலே வந்து நேராக பூமிக்கு மேலே வந்து வருது அதாவது வாலும் இந்த அதாவது யூ ஷேப்பில் கரெக்ட்டாக யூ கிட்டத்தட்ட யூ மாதிரியே இருக்கும் அதோடய முதுகுத் தண்டு இவ்வளோ தூரம் வந்ததுனால் வந்து அந்த முதுகுத் தண்டு வெளியில் வந்து பாம்போடய தலையை வந்து வெளியில் வந்து அது வந்து சிலையா மாறிப்போயிடுச்சு அப்புறம் வந்து அந்த சிலையா மாறின அந்த பாம்பு பாம்போடய இதை வந்து என்ன பண்ணாங்கனா அதை வந்து நோண்டலானு சொல்லி நோண்ட நோண்ட என்ன ஆகிருக்குது அந்தோட சிலை வந்து அந்த சிலையோட சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகுறதும் ஹைட்டாக வளரதையும் வந்து கவனிச்சுருக்கிறாங்க இப்போ பள்ளம் எடுக்க எடுக்க என்ன ஆகிருக்குனா அந்த சிலை வந்து அகலமாயிருக்கு நீளமாக போயிருக்கு அதனால் என்ன பண்ணாங்கன்னா இது வந்து ஏதோ சாமியோடய இதுன்னு சொல்லிகிட்டு அந்த இடத்துல வந்து கோவில் கட்டி பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க அதே அந்த முதுகுத் தண்டு வந்த இடத்துலே வந்து இங்கே ஒரு அம்மன் கோவில் கட்டி பூஜை பண்ணுறாங்க அது பக்கத்தில் வந்து ஒரு சிவன் கோவில் இருக்கும் ஒரு நூறு வருஷம் பழமையான கோயில் நூறு நூற்றி இருபது வருஷம் பழமையான கோவில் இருக்குது அந்தக் கோயிலுக்கு முன்னாடி தான் அந்த பாம்போடய முதுகுத் தண்டு வந்து இருக்கும் வந்துடுச்சு அதே மாதிரி அந்த கோவிலுக்கு நான் வந்து அடிக்கடி போவேன் பார்ப்பேன் அந்த சிலை வந்து ஒரு சிலனு சொல்ல முடியாது அந்த ஒரு ரூபம் வந்தது வந்து ஒரு அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும் அது வந்து இன்னும் இன்னும் வளருதேனுன்றதுனால என்ன பண்ணிட்டாங்கனா அதை வந்து அப்படியே விட்டுட்டாங்க அதை வந்து கோவில்ல வந்து சாமி கும்பிடுறதுக்கு இருந்து சாமியாக வந்து கும்பிடுவாங்க நாகாத்தம்மன் கோவில்ல அந்த கதை கேட்கும்போது ரொம்ப எனக்கே கதையோ உண்மையோ ஆனால் கிட்டத்தட்டே அது உண்மை என்ற மாதிரி தான் இருக்குது ஆராய்ச்சியாளர்கள் வந்து அதை பார்த்தும் ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியல அப்படி என்னவோ அது ஒரு உண்மை தான் அதனால் வந்து அந்த ரொம்ப ஒரு பிடிச்ச கோவில் அது